ஆ ஆமாம் சார் எங்கள் கையில இப்போ எல்லா இதுவுமே இருக்கும் சார் சாம்சங் இருக்குது சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபோர் இப்போ வந்தது அது இருக்குது அப்புறம் போக்கோ எம்த்ரீ இருக்குது அப்புறம் போக்கோ எக்ஸ் ஃபைவ் ப்ரோ இருக்குது போக்கோ எக்ஸ் ஃபைவ் ப்ரோ வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரும் சார்

சார் ஃபிலிப்கார்ட் பிரைஸ் வேறு எங்கள் நே நேரில் வந்து வாங்கினா அந்த பிரைஸ் வேறு மாதிரி இருக்கும் சார் நீங்கள் கா ஆஃபரெலாம் போய் வரும் சார் ஆஃபர் அது இதுன்னு போயிட்டு ஒரு தேர்ட்டி ஒன் வரைக்கும் வரும் சார் தேட்டி ஒன் தேட்டி டூ வரும் சார் ஆ சார் எஸ்பிஐயில் போட்டால் வரும் அப்புறம் ஹெச்டிஎஃப்சில போட்டா கொஞ்சம் ஆஃபர் வரும் சார் அப்புறம் நீங்கள் வெச்சுருக்குற பழைய ஃபோனு ரீஃபண்ட் பண்ணிணாலும் ரி ரிட்டர்ன் பண்ணீங்கன்னால் அது ஒரு அமௌண்ட்டு லெஸ் ஆகும் சார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னால் அதை பற்றி பேசலாம் சார் இஎம்ஐ வந்து தேர்ட்டி ஒன் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்டு கட்டிடணும் சார் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார் அது கொஞ்சம் அப்புறம் நீங்கள் மந்த்லி தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் நீங்கள் வந்து மந்த்லி கட்டு நீங்கள் எவ்வளோ நாள் போடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம் சார் நீங்கள் நீங்கள் ஒரு செவன் மந்த்து போட்டுக்கலாம் டுவெல் மந்த்து போட்டுக்கலாம்

நீங்கள் செவன் மந்த்துக்குள்ளே போட்டீங்கன்னால் ஒரு த்ரீ தௌசண்ட் வரும் சார் மந்த் மந்த்லி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் சார் இல்லை சார் சார்ஜர் கேபிள் இது கூடயே வந்திடும் சார் இல்லை சார் அடாப்டரும் வந்துடும் சார் இது கூடவே நீங்கள் ரெண்டுமே கூடயே வந்துடும் சார் இல்லை சார் எங்கள்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை சார் நீங்கள் நேரில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் சார் நீங்கள் நாளைக்கு ஈவினிங்காக வாங்க சார் இது ஸ்னாப்டிராகன் தான் சார் இங்கே சார்ஜர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் வரும் சார் ஆ கேபிள் வந்து ஒரு டுவெல் சிக்ஸ் இன்ச்சாவது வரும் சார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னால் மற்றதெல்லாம் பேசி முடிச்சுட்லாம் சார் ஓகே சார் நீங்கள் நேரில் வாங்க சார் பேசிக்கலாம் ஓகே சார் ஆ ஓகே சார்